நான் வந்து பிளிப்கார்ட்டில் மொபைல் ஒன்னு ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் வீட்டில் சொன்னாங்க நேரில் போய் வாங்கலாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்க வேண்டான்னு நான் ஆனால் பிரண்ட்ஸ் ஒரு சில பேர் வாங்கி இருந்தாங்கன்றதுனால நானும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் எதுக்காக அந்த மாரி வாங்குனேன்னா நேரில் வாங்குறதை விட ஆன்லைனில் வாங்குற ரேட் எனக்கு வந்து ஒரு டூ தொளசண்ட் ரூபீஸ் கம்மியாக இருந்துச்சு அதனால் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் வாங்கின பொருள் கரெக்ட்டான பேக்கிங்கோட சேஃப்டியாக வந்து வீட்டில் டெலிவரி பண்ணாங்க நானும் வந்த பேக்கஜ்ஜ பிரிச்சு பாத்தேன் நல்லாதான் இருந்துச்சு நா வந்து வாங்கி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் இப்ப வரை நல்லாதான் ஒர்க் செய்யுது அந்த ப்ரொடக்ட்டு நா வாங்குன மொபைல் போனோட பேர் வந்து விவோ எஸ்ஒன் ப்ரோ அந்த மொபைல் ஃபோனில் எந்த ஒரு ஹாங்கிங்கும் இன்ன வர ஆகல டிஸ்பிளே எல்லாம் கரெக்டாக இருக்கு கேமரா குவாலிட்டி நல்லா தான் இருக்கு பேட்டரியும் நல்லாதான் ஒர்க் ஆகுது இது வர எந்த ப்ராப்ளமும் எனக்கு எதுவும் தரல நல்ல ஒரு கரெக்ட்டான டைம்க்கு எனக்கு ஆர்டர் வந்துச்சு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஒர்க் ஆகுது நமக்கும் டைமும் வந்து சேவ் வாகுது நம்ம போய் வெளியில வாங்குறதுக்கு வீட்லயே எடுத்துகிட்டு வந்து அவங்களும் கொடுக்குறாங்க